தமிழ் மொழியில் நாங்கள் அப்போ நாங்கள் படித்த காலத்துலல்லாம் வந்து இந்தளவுலாம் டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகல இப்போ எல்லாமே வந்து இன்னானா புக் எல்லாமே எல்லாமே இபுக்கா ஆக்கி எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் வச்சுருந்து படிக்கிறாங்க போகிறாங்க அப்போலாம் நாங்கள் வந்து பூக்கெல்லாம் வந்து வசதியெலாம் கிடையாது தமிழ்லாம் நாங்கள் லைப்பரிலேருந்து புக் எடுத்து வச்சுதான் படிச்சுட்டு இது பண்ணின்னுருந்தோம் இப்போ எல்லாமே வந்து என்னென்னா நெட்டில் பார்த்து எல்லாம் படிக்கின்ற கூக் கூகுளில் பார்த்து எல்லாம் செட் பண்ணி படிக்கிறாங்க போகிறாங்க அப்போ நாங்கள் படித்த காலத்துலல்லாம் அந்த வசதியெலாம் கிடையாது ஏதோ ஒரு படிக்கறதுனா கூட ஏதாவது ஒரு புக்கு சு படிக்கின்ற ஆசிரியர் சொன்னால் கூட நாங்கள் தமிழ் மொழினா புக்குனா எல்லாமே வந்து நாங்கள் லைப்ரரியில் போய் அதை போய் பார்ப்போம் எங்கள் ஊ எங்கள் திருச்சியில் கிடைக்கலனா நான் சென்னை போய் கூட நிறையா நான் பார்த்துருக்கேன் அதை மாதிரி லைப்ரரியில் வச்சு தான் புக்கெல்லாம் படித்து வளர்ந்தது இப்போ எல்லா எல்லாமே வந்து என்னென்னாது எல்லாமே வந்து கூகுளில் போட்டு பார்த்து சர்ச் பண்ணி அதை அதை பிடிஎஃப்பாக எடுத்துக்கிறாங்க அதை போ ஃபோனில் கூடம் படிக்கிறாங்க இப்போ அந்தளவு எல்லாம் வசதியும் வந்து போச்சு நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அந்தளவு வசதி கிடையாது அதனால் நாங்கள் எல்லாமே வந்து புக்கில் எடுத்து ப படித்தோம் போனோம் ஆனால் இப்போ எல்லாமே வந்து தமிழும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி ஆகிப்போச்சி தமிழுக்கு நிறையா வந்து தமிழ் மொழி இதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது அது தமிழ் மொழியை பற்றி அது நிறையா வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணின்னு இருக்காங்க போயிட்ருக்காங்க ஏன்னால் நாங்கள் படித்த காலம் வேறு இப்போ எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபோனில் எல்லா புக்கையும் வச்சுக்கிறாங்க நாங்கள் எல்லாம் வந்து ஒரு புக்கை வாங்கி படித்து இது பண்ணுவோம் இப்போ என்னென்னா ஒரு ஃபோனை வச்சுட்டு அவங்க எல்லா புக்கையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறாங்க அதுமாதிரி நெட்லேயே எல்லாத்தையும் இப்போ புதுசு புதுசாசு அந்தளவுக்கு எல்லாம் தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்து போயிருக்குது நாங்கள் படிச்சதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு புக்கை இது பண்ணி புக்கை படித்தோம் ஒவ்வொரு புக் பேஜா பார்த்து படிப்போம் இப்போ அதெலாம் கிடையாது ஒரு பேர போட்டு இது கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அதை அதை வச்சி அதை வச்சு படிச்சுறாங்க ஒரு புக்கே கூடம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கின்னு அதை வச்சு படிக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அறிவியல் இந்த டெக்னாலஜி அந்தளவு வளர்ந்து போயிருக்குது இது டெக்னாலஜி வந்து வளர்ந்து போனதுனால் வந்து எல்லா மொழிகளுக்குமே நல்லா சிறந்து விளங்குது மற்ற எல்லா மொழி வந்து படித்தது எல்லாமே தமிழ் மொழி அது ரொம்ப தமிழ் மொழி வந்து இப்போ ரொம்ப சிறந்து விளங்குது எல்லாமே வந்து ஆனால் தமிழ் மொழி வெளிநாட்டுகாரங்களா கூட தமிழ் மொழியை வந்து எல்லாம் இதுலே படிச்சுக்கிறாங்க அந்தளவுக்கு நம்ம தமிழ் மொழி வளர்ச்சியாருக்கு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாருக்குது